எங்கள் பகுதிலெலாம் ஒளி ஒளி மாசெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னால் நாங்களெலாம் வந்து கிராமத்தில் தான் இருக்கோம் எங்கள் பகுதியில் பெரிசா ஒளி மாசுபடுற அளவுக்கு வாகனங்களெலாம் யாரும் இயக்க மாட்டாங்க அதனால் எங்கள் பகுதியில் நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் தெளிவாகவே நட்சத்திரங்களை பார்ப்போம் ஏதாச்சின்னா நாங்கள் எங்கே பார்ப்போன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டு மாடிலேருந்து பார்க்க தான் பிடிக்கும் நான் எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு அதை பார்த்து இது அழகாக இருக்குல்லை அப்படினு பார்த்து பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நட்சத்திரம் வந்து நேர் கோட்டில் அமைஞ்சிருக்கும் அதை பார்த்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படினு சொல்லுவாங்க அதனால் எனக்கு அதை எப்போதுமே டெய்லியும் அதை பார்க்கறதே வந்து எனக்கு ஒரு வேலையாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தான்